எங்கள் பகுதியில் வந்து ஆரியோ ஒர்க்குன்ற ஒரு கையால் மிஷின் கையிலேயே தைக்கிறாங்க அந்த ஆரியோ ஒர்க்கு நல்ல வடிவமைக்கிறாங்க நல்லா டிசைன் டிசைனாக அதுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் தகுந்த கூலி வாங்குகிறாங்க எங்கள் பகுதியில் அந்த நிறையா அந்த ஆரியோ ஒர்க்கு செயல்படுது அப்புறம் நான் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு இருக்க சொல்லி சும்மா வீட்டில் என்ன வீட்டு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் குழந்தைங்களுக்கு நான் ஒரு சொட்ரு பின்னினேன் கையிலேயே அப்றம் பக்கத்து வீட்டு டெய்லருங்களை பார்த்தே நான் எனக்கு பிளவுஸ்லாம் நான் தைச்சிக்குவேன் ஆனால் பாரம்பரிய உடையை வந்து உருவாக்க முயற்சி செய்யவும் இல்லை நான் செய்யவும் இல்லை